சுற்றுலா பொறுத்தவரைக்கும் எல்லாருமே இந்த டைமில் தான் சுற்றுலாலாம் செல்வாங்க ஆனால் இப்போ அப்படி இல்லை காலநிலை மாற்றத்தால் திடிர்னு திடீர் திடிர்னு மழை பெய்யுது அதனால சுற்றுலா வர பயணிகளும் அதனால கெட்டுபோகுது அவங்க சுற்றுலா வரது சுற்றுலா வரது மழையினாலேயே பாதி பேருக்கு சிக்கல்கள் ஏற்படுது இந்த டைமில் பார்த்திங்கன்னா இந்த டைமில் அதிகமாக மக்கள் சுற்றுலா செல்கிற இடம் எல்லாமே இந்த டைமில் தான் எல்லாருமே செல்வாங்க ஏனால் சம்மர் டைம் அப்படின்ட்டு ஆனால் சீசன் சம்மந்தமே இல்லாமல் மழை பெய்யுது அது மக்களோடய வாழ்கையில் கொஞ்சம் பாதிக்கிது இந்த இந்த காலத்தை இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் பாதிக்கிது